அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இருவத்தி எட்டு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு